வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் முக்கிய வேறுபாடுகள்னு பார்த்தா மொழி தென்னிந்தியாவில் வந்து தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு இந்தமாதிரி பல்வேறு மொழிகள் வந்து இந்திய ஆதிக்கத்தையும் தாண்டி பேசப்பட்டு வருது ஆனால் தென் வட இந்தியாவில் வந்து பல்வேறு மொழிகள் இருந்தாலும் அந்த மொழிகள் எல்லாமே ஹிந்தி ஆதிக்கத்துக்கு அடி பணிஞ்சு எல்லா மொழிகளுமே அழி அழியுற கட்டத்துக்கு போய் இப்போது ஹிந்தி மட்டும்தான் அங்கே பெரும் பெரும்பான்மையான மொழியாருக்குது உணவை பொறுத்த வரைக்கும் இங்கெ தென்னிந்தியாவில் வந்து அரிசியை சார்ந்த உணவு வகைகள்தான் பெரும்பாலும் மக்கள் விரும்புகிறாங்க ஆனால் வட இந்தியாவில் வந்து கோதுமை சார்ந்த பொருட்கள் லைக் சப்பாத்தி அந்தமாதிரி உணவு வகைகளைதான் வந்து அவங்க வந்து உட்கொள்ளுறாங்க உடைகளை பொறுத்த வரைக்கும் அதாவது அங்கேருக்குற வானிலையை பொறு பொறுத்து உடைகள் வந்து மாறுபடுது வட இந்தியாவில் வந்து பெரும்பாலும் வந்து சூ சூரிய தா சூரியனோடய தாக்கம் வந்து சம்மர் டைமில் அதிகமாயிருக்கும் அதே வந்து குளிர்காலமும் ரொம்ப அதீதமாகருக்கும் ஆனால் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சம நிலையில் இருக்கும் ஸோ இங்கே வந்து அதுக்கேற்றமாரி வேட்டி சட்டை அந்தமாதிரி உடைகள் வந்து உடுத்தறாங்க அங்கே வந்து தோலால் ஆன உடைகள் வந்து ரொம்பவுமே அந்த குளிரை தாங்குறதுக்காகவும் வெயிலை தாங்குறதுக்குமான ரொம்ப அடர்த்தியான உடைகளை வந்து அவங்க வந்து விரும் விரும்புகிறாங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவில் வந்து மாநில கட்சிகள்தான் வந்து ரொம்ப காலூன்றி இருக்குது ஸோ அவங்களுக்கான சுயமான அந்த அரசியல் வந்து நடைபெறுது ஆனால் அங்கே வந்து மொழி மதம் சார்ந்த அரசியல் வந்து வட இந்தியாவில் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறதுனால அ அதோடய அரசியல் வந்து ரொம்பவுமே வித்தியாசமான ஒன்றாயிருக்கு கல்வியறிவை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியா வந்து எப்பவும் வந்து கல்வியறிவில் எப்போவுமே தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேல் வந்து கல்வியறிவு பெற்றவர்களாக இருக்காங்க ஆனால் வட இந்தியாவில் வந்து இன்னமுமே அந்த சூ மக்கள் வந்து வறுமையில் வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கல்விங்கிறது இரண்டாம் பட்சமாகதான் இருக்குது ஸோ வேலை வாய்ப்புகள் அதை பொறுத்த வரைக்கும் அங்கே கல்வி அறிவே கம்மி அப்படிங்கிறதுனாலையும் இங்கே வந்து தொழில் வளர்ச்சி தொழில் நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் ரொம்பவும் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து அங்கேருந்து வேலை வாய்ப்புகளை தேடி இங்கே வராங்க அதாவது தென்னிந்தியாவில் மக்கள் எல்லாருமே படித்ததுனால அடிமட்ட வேலைகளை வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவும் தயக்கமாருக்கிறது தய் தயங்குகிறாங்க ஸோ எல்லாமே படிச்சு அந்த வேலைக்குதான் போகணுன்னு நினைக்குறாங்க ஸோ இங்கே வந்து அந்தவொரு வெற்றிடம் இருக்குது வேலை வாய்ப்புக்கான வெற்றிடம் இருக்கிறதுனால அங்கே கல்வியறிவில் மக்கள் வறுமையில இருக்கிறதுனால இதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து இங்கே அடிமட்ட கட்டிட வேலைகள் ஹோட்டலில் வேலை செய்வது ட்ரைவராக வேலை செய்வது இந்தமாதிரி அங்கேருந்து வந்து இங்கே வேலை வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கிறாங்க பூலோகச்சூழலை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மோஸ்ட்லி சமதள பரப்பாயிருக்கும் அங்கே வந்து எப்படின்னா பாலைவனங்கள் அதுக்கப்புறம் பனி நிறைந்த பிரதேசங்கள் இந்தமாதிரி அண்டை நாடுகளோடு சண்டை இருக்கிற பிரதேசங்கள் அந்தமாதிரி அதிகம் இருக்கிறதுனால அங்கே தொழில் வாய்ப்புகளும் வந்து ரொம்பவும் கம்மியாகருக்குறதும் ஒரு காரணமாயிருக்கு